கிராமத்து மக்களுக்கு வந்து அவங்க சரியான படிக்கி படிப்பறிவு கம்மி நாங்கெல்லாம் போய் எங்களுடைய ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கறதுன்னா எங்களுக்கு ரொம்ப போன உடனே உட்காரக்கூட சொல்ல மாட்டாங்க நின்றுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் நின்ற பிற்பாடு ஏம்மா என்ன உனக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க இந்த மாதிரி சொன்னால் அப்படியா சரி சரி ரைட்ரு வெளியே போய்ருக்காரு கொஞ்சம் நேரம் வெய்ட் பண்ணு அப்புறமேலு வந்து கம்ப்ளைண்ட் கொடு அப்படிம்பாங்க அப்புறம் ரைட்ரு வந்தால் எஸ்ஐ வெளியே போய்ருக்காரம்மா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும்மா இப்படியே ஒரு நாள் பூரா அலைக்கடிச்சு நம்மளை சிரமப்படுத்திடுவாங்க இதை வந்து நாங்கள் சரி பண்றதுக்கு யார்ட்ட போய் சொல்கிறது என்னென்னு தெரியாம நாங்கெல்லாம் தடுமாறிக்கிட்டு பல சே இன்னல்களை வரவெச்சு வேலையும் இழந்து நேரம் வேஸ்ட் பண்ணி சாப்பிடாத புடிக்காத ஸ்டேஷன்லேயே உக்கார்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல நாள் அலைக்கலிச்சிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் சிரமமெல்லாம் அதை கிராமத்து மக்களுக்கு ரொம்ப சிரமமாகத் தான் இருக்கும் என்ன பண்ணுறது நாம் யாரைப் போய் கேக்கிறது எப்படி என்னங்கிறத பற்றி ரொம்ப கஷ்டமாகத் தான் இருக்குது என்ன பண்ணுறது